புத்தகம் இல்லாமல் பத்திரிக்கைகள் படிப்பேன் எப்போயாச்சும் வந்து இந்த சண்டே சாட்டர்டேஸில் வந்துட்டு நியூஸ்பேப்பர்ஸ் கூட வர பத்திரிக்கைகள் அதெல்லாம் வந்து நிறைய படிப்பேன் அந்தமாதிரி வந்து வலைப்பதிவுகள்லாம் வந்துட்டு டெய்லி டெய்லி எப்பையுமே வந்துட்டு இந்த கூகுள் க்ரோம்க்கு கீழே வந்து நிறைய வலைப்பதிவுகள் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் நடக்குது அது பின்னே அதோட வலைப்பதிவுகள் படிப்பேன் இல்லை வேறு ஏதாது என் ரிஸர்ச்க்கு தேவை என் படிப்புக்கு தேவைனா அந்தமாதிரி வலைப்பதிவுகள்லாம் நான் நிறைய படிப்பேன் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து டெய்லி நியூஸ்பேப்பர் வாங்குவாங்க அதனால் வந்து டெய்லி வந்து செய்தித்தாள்களையும் வந்து டெய்லி படிக்கிற பழக்கம் வந்துடும் காலையில் வந்து எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்னென்ன செய்தியெலாம் இருக்கு இன்னிக்கு மாவட்ட செய்தி இந்தியாவில் நடக்கிற மற்ற செய்திகள் சினிமா துறையாகட்டும் விளையாட்டுத்துறை அந்தமாதிரி எல்லா செய்தியையும் வந்து நான் படிப்பேன் முக்கியமாக வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடுச்சது வந்து செய்தித்தாள் படிக்கிறதுதான் அதனால் வந்து எனக்கு ரொம்ப நிறைய வந்துட்டு நாலேட்ஜ் வந்து கெய்ன் ஆகுது இந் இப்போது வந்து இந்த போர் எப்படி நடக்குது டெய்லி வந்து என்னலாம் நடக்குது இந்த உலகத்திலே அதெல்லாம் வந்து என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது